வணக்கங்கம்மா நல்லாருக்குறேங்க நீங்கள் நல்லாருக்குறீங்களா

சொன்னாங்க சொன்னாங்க சரிங்க சரி சரிங்க ஒன்றும் பிரச்சனையில்லை பார்த்துக்கலாங்க சரிங்க ஒன்றும் பிரச்சினையில்லைங்க பார்த்துக்கலாம் இல்லை நம்ம கைவசம் வீடு நிறைய இருக்குதுங்க நீங்கள் உங்க வசதிக்கு தகுந்தமாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தமாரி புடிச்சுர்லாங்க நீங்கள் ஒரு பெட்ரூமோடு கேட்டிங்கன்னால் ஏழு ருபாய்க்கி கம்மியாக எங்கேயும் இல்லைங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க தண்ணி வசதி இருக்குதுங்க கார் பார்க்கிங் பண்ணிக்கலாங்க இதுவே தனி வீடாக வேணும் தனி இதோடு வேணும் அப்படின்னு செப்ரேட்டா வேணும்னு கேட்டிங்கன்னால் ஒரு எட்டுருவாய்க்கு பக்கமா வருங்க டபுள் பெட்ரூம்ன்னால் பத்துரூபா வந்துடுங்க கூட இன்னும் ஒரு ரெண்டுருபா சேர்ந்துதான் வருங்க டபுள் பெட்ரூம் தாராளமாக சவுரியமாக இருக்குங்க உங்களுக்கு அப்படிங்களா சரி வீட்டில் எத்தனை பேர் இருப்பீங்க சரிங்க குழந்தைங்கெல்லாம் சரிங்க இப்போ எங்களுக்கு உங்களுக்கு அப்போ எங்கள் வீடு பார்க்கணும் பல்லடத்தில் இருந்தால் ஓகேங்களா எந்த இடன்னு கரெக்டாக சொல்லுங்க அதில் எங்கங்கே சரிங்க உங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வேலை செய்கிறாருங்க அவருக்கும் உங்களுக்கும் சவுரியமாக நடுவில் பார்த்துர்லாமா சரிங்க உங்களுக்கு சூலூரில் வேணுங்களா பல்லடத்தில் வேணுங்களா சரிங்க சரிங்கம்மா பல்லடத்தில் இருக்குதுங்க வீடு நிறையா இருக்குதுங்க பார்த்துக்கலாங்க ஆ நீங்கள் நேரில் வரணும் இருக்குதுங்க இருக்குது ஒரு அஞ்சு வீடு இருக்குதுங்க இப்போ எல்லா வீட்டுக்குமே பொதுவாக ஆவ்ரேஜாக பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு மாத வாடைகையை கொடுத்துட்றோனுங்க அட்வான்ஸாக ஆ ஆமாங்க அப்படி இல்லைன்னா அனுசரிச்சு ஒரு மூணுலிருந்து நாலு மாதத்து வரைக்காவது கொடுக்கோணுங்க கண்டிப்பாக கொடுத்தாகோணும் ஆ அந்தமாதிரி தான் இருக்கணும் சரிங்க நீங்கள் எப்போ நேரில் வர்றீங்க இப்போவே அழைச்சுட்டு நீங்கள் இப்போ வந்தாலும் பார்க்கலாங்க எப்போ நேரில் வர்றீங்க சரிங்க சரிங்க தண்ணி சவுரியோம் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் வர மாதிரி எல்லாம் சவுரியத்தோடையும் எல்லா வசதியோடையும் வீடு இருக்குதுங்க சரி வாங்க நீங்கள் நம்ம டூவீலர்லையே போலாங்க டூவீலர்லியே போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே புக் பண்ணிடுங்க அடுத்து மார்கழி வரப்போகுது அதுக்குள்ளையே நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்துக்கலாம் இந்த கார்த்திகைலையே வந்துக்கலாம் நீங்கள் அப்புறம் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆமாங்க பொதுவாக நீங்கள் ஆ பொதுவாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த வீட்லையும் ஆணி அடிக்கக்கூடாதுங்க அந்தமாதிரில்லாம் ஒருசில இதில் சொல்லுவாங்க பார்த்து அனுசரிச்சு இருந்துக்கோங்க நம்ம நம்ம பார்க்கற வீடு வந்து இது தப்பெல்லாம் ஏதும் வராதுங்க அப்புறம் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு மாத வாடகை எனக்கு அட்வான்ஸாக கொடுத்துர்ணும் எனக்கு என்னோட ஃபீஸை கொடுத்துறோணுங்க கண்டிப்பாக மேம் ஒரு அஞ்சு வீடு இருக்குதுங்க சரிங்க ஒரு அஞ்சு வீடு இருக்குது நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க சரிங்க ஆ சரி வாங்க நீங்கள் வரும்போது ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க நான் பல்லடத்திலியே இருக்கிறங்க ஆ சரிங்க நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடறேங்க வந்துடுங்க ஆ சரிங்க ஆ சரிங்க